கோபியில பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸு பிரியாணின் ஒரு கடை இருக்கு அந்த கடையில் பார்த்திங்கனா பிரியாணி ஸ்டே டேஸ்ட்டாக இருக்கு ஏன்னா அந்த பிரியாணி நல்லா ஸ்பைசி நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறோம் பார்த்திங்கனா கோபியில பன் பரோட்டாவும் டேஸ்ட்டாக இருக்கும் பன் பரோட்டா குருமா சூப்பராக இருக்கும் சத்தியில பார்த்திங்கனா சத்தியில வந்து அம்மன் மெஸ்ஸுன் ஒரு கடை இருக்கு அந்த கடையில் பார்த்திங்கனா அன்லிமிட்டட் சாப்பாடு அதுக்கூட சிக்கன் குளம்பு மே மீன் குளம்பு போட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாரி பார்த்திங்கனா ஹைட்ராபாத் பிரியாணி ஹைட்ராபாத் பிரியாணி ஸ்பைசி ரொம்ப காரம் தூக்கலாக இருக்கும் அப்புறோம் பார்த்திங்கனா கேரளா கேரளால பார்த்திங்கனா ஸ்வீட்டாக இருக்கும் கேரளா ஸ் ஸ்வீட் பிரியாணி இருக்கும் அப்புறோம் பார்த்திங்களா அது குருமா கூட ஓ டேஸ்ட்டியாக ஸ்வீட்டாக இருக்கும்